அரசாங்கத் திட்டம்ங்கிறது நிறையா இருக்குது அதில் வந்து நாங்கள் எங்களுக்குத் தெரிஞ்சு நாங்கள் பயனடஞ்சது சில திட்டங்கள் இருக்குது அரசாங்கத் திட்டத்திலும் இப்போ புதுசாக வேறு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க அது என்னென்னால் வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு தலைவிக்கும் வீட்டுக் குடும்பத் தலைவிக்கும் மாதமானால் ஆயர ருபாய் அப்படிங்கற ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க அது கரெக்டாக பதினஞ்சு தேதிக்குள்ளே கரெக்டாக ஏறிடுது எனக்குத் தெரிஞ்சு அது வந்து ரொம்ப ரொம் ஏழையாக இருக்காங்க ரொம்ப வறுமையாக இருக்காங்கல்ல அவங்களுக்கெலாம் ரொம்ப பயன்படுது இது அந்த அந்த திட்டம் வந்து நல்ல திட்டந்தான் குடும்ப தலைவிக்கு மாதமானால் ஆயர ருபாய் அப்படிங்கறது அதே மாதிரி முதியோர் முதியோர் உதவித்தொகை அப்படின்னு ஒன்று இருக்குது அரசாங்கத் திட்டத்தில் அது வந்து அறுபது வயதுக்கு மேலாக உள்ளவங்களுக்கு ஆண் பிள்ளைகள் இல்லாதவங்களுக்கு குறிப்பாக பெண் பிள்ளைகள்னால் அவங்க திருமணம் செய்து வேறு ஒரு வீட்டுக்குப் போயிருப்பாங்க அதனால் அந்த முதியோர் ஆனன்ட் ஆயிட்டாங்கன்னால் அவங்க அம்மா அப்பாவெல்லாம் முதியோர் உதவித்தொகை அப்படிங்கறது ஒரு மனு எழுதிக் கொடுத்து அப் ப்ரொவ்சிங் சென்டரில் போய் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா நேராக தாலுக்கா ஆஃபிஸ் அதுக்கே போய் பண்ணலாம் இது மாதிரி முதியோர் உதவித்தொகை அப்படின்னு இருக்குது அதுக்கும் வந்து நம்ம மனு கொடுத்து அந்த திட்டத்து மூலம் நல்லா பயனடைகிறாங்க எனக்கு தெரிஞ்சு அதே மாதிரி அரசாங்கத் திட்டத்தில் இப்போ மோடித் திட்டம் அப்படின் சொல்லிவிட்டு ரொம்ப வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவங்களுக்கெலாம் வீடு கட்டுறது அப்படின் சொல்லியிருக்காங்க அது வந்து ஒரு குறிப்பிட்ட தொகை கொடுக்குறாங்க அவங்க ஒரு சின்னதாக ஒரு மாடி வீடு கட்டுறத்துக்கு என்ன தொகை வேணுமோ அதை அவங்க கொடுக்குறாங்க அதனால் சில மக்கள் வந்து பயனடைகிறாங்க அரசாங்கத் திட்டத்தில் வந்து போக்ஸோ சட்டம் அப்படின் சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்தாங்க போக்ஸோ சட்டத்தில் வந்து பதினான்கு ஒரு குறிப்பிட்ட ஏஜ் குறிப்பிட்ட வயதுக்குக் கீழே உள்ள பெண்களெல்லாம் இப்போ பாலியல் அதெல்லாம் செய்கிறதுனால போக்ஸோ சட்டம் கொண்டு வந்தாங்க அது கொண்டு வந்தது சில பேர் சில பேரோடய இதில் வந்து பணம் அப்படிங்கறதுனால போக்ஸோ சட்டம் அப்படிங்கறதும் போய் இதாக வீணாக தான் போயிட்டிருக்குது சில பேருக்கு வாழ்க்கையில நல்லா இருக்குது அரசாங்கத் திட்டத்தில் இது மாதிரி நிறையா திட்டம் அரசாங்கம் கொண்டு வந்துருக்குது நூறு நாள் வேலை அதில் வந்து முன்னாடி விட இப்போ ஒரு இருபது ருபாய் என்னமோ ஏத்திருக்காங்க நூறு நாள் வேலை பணம் வந்து கரெட்டாக நூறு நாள் கரெக்டாக நடக்குது எனக்கு தெரிஞ்சு அதே மாதிரி அந்த உதவித்தொகையும் வந்துடுது கரெட்டாக அதுக்கப்புறம் அரசாங்கத் திட்டம் வந்து எஸ்சி எஸ்டி பிசி அப்படிங்கற மாணவர்களுக்குப் பள்ளி கல்லூரிகளில் ஸ்காலர்ஷிப் அப்படின்னு ஒரு ஒரு உதவித்தொகை தர்றாங்க அந்த உதவித்தொகை மூலமாக வந்து சில நிறையா பேர் பல பேர் அதனால் பயனடைகிறாங்க ரொம்ப வறுமைக் கோட்டுக்குக் கீழே இருப்பாங்க இல்லை அந்த அந்த வீட்டில் அப்பா இருக்க மாட்டாங்க இல்லை சம்பாரித்து கொடுக்குறத்துக்கு ஆளே இருக்க மாட்டாங்க அது மாதிரி உள்ள இடத்துல அந்த பணம் ரொம்ப பயன் பயன்பாடாக தான் இருக்குது அது மாதிரி இப்போ பள்ளிலேருந்து காலேஜி வேறு எந்த டிப்பார்ட்மெண்டாக இருந்தாலும் சரி இந்த உதவித்தொகை மாணவர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது அரசாங்கத் திட்டத்தில் இது ஒரு நல்லத் திட்டம் தான் அது மாதிரி அரசாங்கத் திட்டத்தில் இப்போ வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு வழிச்சாலையா இருந்தது இப்போ நாலு வழிச்சாலை அப்படில்லாம் போட ஆரம்பித்துட்டாங்க அதெல்லாம் போட்டு அங்கங்கே ஸ்பீடு ப்ரேக்கரு அதெல்லாம் கரெக்டாக வெக்கறதுனால் சாலை விபத்துக்கள்லாம் கொஞ்சம் தடுக்கப்படுது கரெக்டாக போலீஸ் வந்து அவங்க கடமையை செய்யணும் வந்து ஹெல்மெட் போடாதவங்க அவங்க ஒரு வண்டியில் ரெண்டு பேருக்கு மேலே மூணு பேர் போகிறவங்களுக்குலாம் கரெட்டாக நடவடிக்கை எடுக்கணும் அப்போ தான் சாலை விபத்தில்லாமல் இருக்கும் ஒவ்வொரு திட்டத்தும் அரசாங்கத் திட்டங்கள் நிறையா இருக்குது அதில் பயனடைஞ்சவங்க நிறையா பேர்